என்னோடய ஹாபியே சமையல் தான் சும்மா வீட்டில இருக்கிற டையத்துலாம் ஏதாச்சு தோணும் இந்த மாட்டோம் சமைக்கணும் இந்த மாட்டோம் செய்யணும் நல்ல மூட்ல இருந்துச்சுன்னால் நான் செய்வேன் எங்கள் வீட்டில வந்து எங்கள் அம்மாவுக்குனால் தோசை ஊத்துனால் செம்மயாக பிடிக்கும் தோசை கொஞ்சம் மொத்தமாக ஊத்துனால்தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் வச்ச சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு அது நான் பிரியாணிலாம் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் செஞ்ச புலாவ் ரைஸ் இந்த மாட்டோம் தான் ரொம்ப பிடிக்கும் சும்மா சும்மா இருக்கிற டையத்தில் யூடியூப்லாம் பார்த்து இந்த மாதிரி சமையல் எல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் சமையல் செய்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் கேட்பாங்க இதெல்லாம் எப்படி செய்வ இந்த மாட்டோம் எப்படி செய்வேன்னு அதான் நான் ஒன்று ஒன்றா சொல்லுவேன் என் தம்பிக்கு பிரியாணி செய்யணும்னால் அவன்ட நான் ஒன்று ஒன்றா எடுத்து வைப்பேன் ஃபஸ்ட்டு என் குக்கரை வச்சுக்கணும் குக்கர்ல வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா இந்த மாட்லாம் பொருட்கள்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டு வதக்கிக்கிட்டு அதில் கொஞ்சம் வெங்காயத்தை எல்லாம் போடணும் வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம்னா கொஞ்சம் நைஸ் நைஸ்சாக நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் வெங்காயம் நைஸ் நைஸாக போடணும் போட்டு நல்லா வதக்கணும் இந்த மிச்சரு பிரவுன் கலர்ல வரமாட்டோம் அந்த அளவுக்கு வதக்கிகிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கணும் அந்த பச் இஞ்சி பூண்டு வதக்கிறப்பயே அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும் வதக்கிக்கிட்டு அந்த அப்புறம் பச்சை மிளகா ஒரு ஆறு கீறி வச்சுட்டால் மிளகாத்தூளோட பச்சை மிளகா டேஸ்ட் தான் கொஞ்சம் நிறைய இருக்கும் பச்சை மிளகா கொஞ்சம் கீறி வச்சுட்டு நல்லா வதக்கணும் அத சம சில டைம்ஸ்லாம் பச்சை மிளகாலாம் வெடிக்கும் அந்த அளவுக்கு பார்த்துக்க கூடாது அப்புறம் வந்து தக்காளி தக்காளிலாம் போட்டு வதங்குனோடன்னே கொஞ்சம் மா கொஞ்சம் தடதடன்னு இருக்கணும் வதக்குணுன் கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து வதக்குனால் சா ஈஸியாக வதங்கிடும் அப்புறம் அதில் புதினா கொத்த புதினா ஒரு பொடியும் கொத்தமல்லி ஒரு பொடியும் எடுத்து போட்டுக்கணும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் சிக்கன் இப்போது ஒரு கிலோ சிக்கன் வாங்கினா அந்த அளவுக்கு தகுந்த மாட்டோம் அரிசி போடணும் அரிசி போட்டுக்கிட்டு ஒரு ஒரு அ ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கினா அந்த அளவுக்கு ஒரு கால் கிலோ போல அரிசி போட்டால் சிக்கன் நிறைய இருந்துச்சுன்னால் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நான் சிக்கன் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிரு நம்ம அதுக்குள்ளே ஏதாச்சி மீன் பேக்கர் இந்த மாட்டோமும் போட்டுக்கலாம் சிக்கனை அது நல்லா வதக்கிட்டு அதில் மசாலா ஐட்டம் பிரியாணி மசாலா போடலாம் சில பேர் வீட்டிலேயே பிரியாணி மசாலான்னு தயாரிப்பாங்க கடையில் கடையிலியும் விற்கும் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா மிளகாத்தூளு மஞ்சத்தூள் அப்புறம் தனியா தூள் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கிட்டு அந்த பச்சை வாசனை அந்த மிளகாத்தூள்லாம் மிக்ஸாகி நல்லா இந்த பச்சை வாசனை போகிறளவுக்கு வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு சிக்கன்லாம் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிக்கிட்டு தண்ணி கொஞ்ச எப்பிடின்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம்னால் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதே மாட்டமே ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தோம்னால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் வந்து ரெண்டு டம்ளர் தான் தண்ணி எடுப்பேன் தண்ணி ரெண்டு டம்ளர் தான் அரிசி எடுப்பேன் அந்த அரிசி எடுத்தோடன்னயே ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும் அந்த க தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் அந்த அரிசிலாம் போடணும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரிசியெல்லாம் போடணும் அந்த அரிசி நல்லா குக் ஆகணும் நல்லா அந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசியை போட்டு மூடி ரெண்டு விசில் வர வைக்கும் வைக்கணும் சில பேர் பிரியாணி அரிசி இருந்தாலும் செய்யலாம் சில பேர் பாஸ்மதி அரிசிலாம் பாஸ்மதி அரிசினால் ப பதமாக வடிக்கணும் இந்த மாட்டோம் வடிச்சதுக்கப்புறம் ரெண்டு விசில் வர வரைக்கும் மூடி வச்சிடணும் அந்த விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்தேப் டக்குனு ஓப்பன் பண்ணக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக ஓப்பன் பண்ணணும் பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு அந்த விசில்லாம் அடங்குனதுக்கப்புறந்தான் ஓப்பன் பண்ணணும் எடுத்ததுக்கப்புறம் அது அந்த அரிசிலாம் உடையாம மேலாப்ல கிளறி விடணும் கிளறி விட்டு கொஞ்சம் க கேசரி பவுடரு தூள் இருந்துச்சுன்னால் கொஞ்சம் டம்ளர்ல தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அது கொஞ்சம் ஊத்துனால் அந்த கலர் கொடுக்கும் பிரியாணி டேஸ்ட்டில் அதை அப்படியே எடுத்து குடும்பத்துக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுவேன் நல்லா நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குனு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து சாம்பார் இட்லி சாம்பார் வச்சால் நான் பிடிக்கும் அதுவும் நான் எப்போயாச்சும் நினைச்சாதான் வைப்பேன் இட்லி சாம்பார் வந்து ஃபஸ்ட்டு காய்கறியெலாம் அரிஞ்சிக்கணும் வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி க கத்தரிக்காய் இதெல்லாம் அரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு குக் அதே அளவு தான் குக்கரை தண் குக்கரை வச்சிட்டு அதில் கொஞ்சம் துவரம் பருப்பு பயத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்ணும் அதுலேயே வெங்காயம் தக்காளி அப்புறம் கத்தரிக்கா உருளக்கிலங்கு பச்சை மிளகா அப்புறம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு விசிலு வரை வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டு அந்த தண்ணியெலாம் வடிகட்டிகிட்டு அப்புறம் அது எல்லாத்தையும் கரைச்சிட்ணும் அந்த இது துவரம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சிட்டு திருப்பியும் அந்த தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் க ஒரு பானை வச்சு ஒரு சட்டி வச்சுக்கிட்டு அதில் கடுகு பச்சை மிளகா கருவேப்பில்லை கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு கொஞ்சம் அந்த நம்ம தாளித்து வச்சிருப்போம்ல அது வந்து ஊற்றணும் அது ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சண்டு ஆச்சி மிளகாத்தூள் மட்டும் லைட்டாக போட்டு வதக்கணும் ஆச்சித்தூள் போட்டு கொதிக்க வச்சோடன்னே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குறதுக்காக மாவு இருக்குதுல்ல மாவு இட்லி தோசை மாவெலாம் இருக்கும்ல அந்த மாவு வந்து கொஞ்சம் இருக்கணும் இந்த மாவு வந்து கொஞ்சம் ஊத்துனோடன்னே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அந்த திக்னஸ்லாம் இருந்துச்சுன்னால் நல்லாயிருக்கும் அப்படியே கொஞ்சம் கொத் புதினா கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் நெக்ஸ்ட் புலாவ் ரைஸ்ஸு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காலாம் போடணும் கொஞ்சம் நெய் ஊற்றணும் எண்ணெயெல்லாம் ஊற்றி பச்சை மிளகா அதே மாட்டமே பிரியாணி மாட்டமே தான் புலாவ் ரைஸ்ஸும் என்ன அங்கே கொஞ்சம் தக்காளியெலாம் போடக்கூடாது வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா பிரவுன் கலர்ல வர வரைக்கும் செய்யணும் செஞ்சு பச்சை மிளகாலாம் போட்டு கொஞ்சம் ஒரு டம்ளருக்கு இப்ப ஒரு டம்ளருக்கு அரிசி எடுத்துக்கணுமா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணுமா இப்போ ஒரு டம்ளர் பச்சை தண்ணியும் அரை டம்ளர் தேங்காய்ப்பாலும் அரை டம்ளர் தேங்காய்ப்பாலும் செய்யணும் அரை டம்ளர் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஏன்னா ஒரு டம்ளர் நம்ம தண்ணி ஊத்துனதனால அரை டம்ளர் தேங்காய் பால் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக செய்யணும் ஊற்றிவி ஊற்றி முடிச்சோடன்னே அதை அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் ஊற்றி மு அதை ஊற்றி முடிச்சோடன்னே கொஞ்சம் அரிசி கொஞ்சம் போட்டுக்கணும் அரிசியை போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு விசிலு வர வரைக்கும் அதை எடுத்துட்டு இருக்க வேண்டியதுதான் அது அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பதமாக வந்தோடன்னேயே அதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான் எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் என் ஃப்ரண்ட்ஸ்க்கு முக்கால்வாசி என் ஃப்ரண்ட்ஸுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் புலாவ் ரைஸ் நான்லாம் எடுத்துட்டு வந்தேன்னா என் ஃப்ரண்ட்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவாங்க அப்புறோம் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைலாம் நம்ம கடையில் சிக்கன் வாங்குகிறோம்னா சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைலாம் நம்ம கடையில் சிக்கன் வாங்கணும் சில இது மட்டும் தான் வறுக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்கு இந்த மாட்டோம் கேட்டாலே கடையில் வந்து சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைனு தனியாகவே கொடுப்பாங்க சிக்கனை அதை வாங்கிட்டு வந்து மஞ்சத்தூள் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தூள் மிளாகாத்தூள் அப்புறோம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு பிசஞ்சு கொஞ்சம் தயிர் எலுமிச்சபழம் இதெல்லாம் போட்டு பிசஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் இன்னொரு இடத்துல சட்டியில் அடுப்பில் வச்சுட்டு அதில் முக்கால்வாசி எண்ணெய் ஊத்திட்டு அப்பறம் ஒரு ஒரு சிக்கனாக பிரட்டி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் ஒரு ஒரு சிக்கனாக போட்டு பொரிச்சு எடுத்தோம்னால் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபை